இப்போ வந்து எங்கள் பகுதியில் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் எங்கள் பகுதியில் சேத்துபட்டு ஆனால் கவுர்மெண்ட்டு வந்து மகளீர் இதலாம் செய் செய்கிறாங்க இருந்தாலும் வட்டி இல்லா கடன்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்பறம் வேலைவாய்ப்புக்காக எங்கள் பிள்ளைங்கள்லாம் வெளியூர் சென்னை அதுமாதிரி போகிறாங்க அதுமாதிரி இல்லாமல் இங்கேயே ஐடி கம்பெனி இது மாதிரிலாம் அமைத்து கொடுத்தா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைத்து கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ நாங்கள் பிள்ளைங்க மென்மேலும் முயற்சி மேம்பட கொஞ்சம் நல்லா வசதியாக இது மாதிரிலாம் வசதி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் இப்போ ஹாஸ்பிடலில் வந்து இது ஆப்ரேஷன்லாம் வெளியில் தான் போய் பண்ண வேண்டியதாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வேறு